தண்ணி வந்து முன்னால் மாதிரிலாம் இப்போ கிடையாது இப்போ வர்ற தண்ணி பூராம் கலங்கள் ஏன்னா எங்களுக்கு வேறே தண்ணி எடுக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு வழி இல்லை இது போர் போர் தண்ணி எடுத்து குடிச்சால் நமக்கு வந்து சரி வராது சமையல் செய்கையில சோறு வம்பாக போயிடுது அதனால் அந்த தண்ணியை என்ன செய்வேன்னாக்கே இன்னைக்கு பிடிச்சி வச்சிருவேன் நான் ஒரு வெள்ளை துணி போட்டு குழாயில் வரையில் ஒரு வெள்ளை துணியை போட்டு பிடிச்சி ஒரு நாலு குடத்த நான் வச்சிருவேன் வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணியை வடிகட்டி ஊற்றி நமக்கு வந்து குடிக்கணும்னு சொன்னாக்கா ஒரு பானை ஒரு பெரிய பானையில் ஊற்றி சுட வைப்போம் அது நல்லா நல்லா சுட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணி ஒரு வாரம் வரைக்கும் எதுவும் செய்யாது அதனால் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிருவேன் நான் வந்து தண்ணியில் வந்து அப்டியே வந்து சாப்பிட்றே கிடையாது கேட்டிகளா ஏன்னா அது வந்து கலங்கள் தண்ணிங்கிறனால் மறுநாள் மறுநாள் ஊற்றி வேறே பாத்திரத்தில் ஊற்றினா நல்லா இருக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் அதனால் பிரச்சனை கிடையாது தண்ணிக்கு